எனக்கு பிடிச்ச பூவுனு பார்த்தீங்கன்னா வந்து மல்லிகைப்பூ ரோஜாப்பூ ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் மல்லிகைப்பூ ரோஜாப்பூ வந்து எங்கள் வீட்டில் வளர்க்குறோம் அது மல்லிகைப் பூவெலாம் பார்த்தீங்கனா வைச்சுக்கோ ஒரு நல்ல வாசனையாக இருக்கும் காலையில் வந்து டக்குனு எழுந்ச்சவுடனே என்ன வீட்டில் கொஞ்சம் வாசனையாக இருக்குனு பார்த்தா மல்லிகைப் பூ வந்து பூத்திருக்கும் அது ரொம்ப வாசனையாக வீடு ஃபுல்லாக அடிக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த பூவை நாங்கள் திரும்பி பறித்து அதை திரும்பி நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் அதை அந்த பூவை வந்து யூஸ் பண்ணிக்குவோம் முடிலைனா வச்சுக்கோங்க அந்த பூவே நாங்கள் பூ வந்து கட்டி அதை வந்து அந்த பூ வந்து வியாபாரம் பண்ணிக்குவோம் இதன் மூலமாக எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வியாபாரமும் கிடைக்குது ஒரு இயற்கை ரசித்த மாதிரி இருக்குது ஒரு வீட்டில் வந்து ஒரு பச்சை பசேல்னு ஒரு இடம் ஃபுல்லாக பச்சை பச்சேலுனு பூ ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக பூ இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்கும் ரோஜா வந்து வளர்க்கோம் வளர்ப்போம் அந்த ரோஜா வந்து பூக்கும் அது வந்து சாமிக்கு யூஸ் பண்ணுவோம் அதை அந்த பூவையே வந்து காய வச்சு அதை வந்து பொடியாக்கி ஒரு ரசாயன கலவை வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம் அந்த பூ மூலிமா க நமக்கு வந்து காலையில் எழுந்திரிக்கும் ஒன்றா அந்த பூ வாசனை நம்ம மூக்கில் பட்டு ஏறினோனே அந்த பூ வந்து ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட்டு ஒரு கிளியர் மைண்ட் செட்டை வந்து கொடுக்கும் டெய்லியுமே வந்து நல்லா இருக்கும் ரோஜாப்பூவும் அதேமாதிரி தான் நல்லா ஒரு வாசனையாக இருக்கும் நல்லா இருக்கும் இதேமாரி வந்து மக்களுக்கு வந்து தெரிகிறது இல்லை ஒரு பசுமையை வந்து எப்படி உருவாக்கணும் ஏது பண்ணணும் என்ன பண்ணணுன்ட்டு அதேமாரி மக்களுக்கு வந்து இந்தமாரி செடிகள் ரோஜா மல்லிகைப்பூ அந்தமாரி வளர்க்குறது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒரு மல்லிகைப்பூ வளர்க்குறோம் செடியை வளர்க்குறோன்னா அந்த செடி வளர்கிறதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் ஆகுது அது வளர்ந்ததுக்கு அப்புறம் அது டெய்லி பார்த்துக்கணும் ஒரு ஆடு மடு ஆடு மாடு வந்து கடிக்காமல் பார்த்துக்கணும் அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முள்வேலியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் டெய்லி தண்ணி ஊற்றணும் அதை வந்து ஒரு பராமரிக்கணும் அது வந்து ஒரு டெய்லி ஒரு நம்மளை ஒரு ஆக்டிவ் டூலில் வந்து அது வந்து டெய்லி கொண்டு வரணும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ வந்து நம்ம டெய்லியும் ஒரு செடி வளர்க்கணும்னு வச்சுக்கோங்களேன் அதை அதை வளர்க்குறது மூலிமா நமக்கு ஒரு எக்ஸ்பீரியண்ட் அளவு ஓ இந்த செடி இவ்வளோ நாளில் இப்படி வளருது அந்த செடி வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் எவ்வளோ நாள் கழித்து அது வளருது எவ்வளோ நாள் கழித்து பூ பூக்குதுன்னு பார்த்துக்கலாம் தண்ணி எவ்வளோ ஊற்றுறோம் அது டெய்லியும் வந்து சன் ரைஸ் அது மூலமாக படுறது மூலிமா செடி கொஞ்சம் இன்னும் பெருசாகும் அந்த செடி வந்து நல்லா பார்த்துக்கணும் எப்படி நம்ம பார்த்துக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து அந்த செடி வந்து பூ வச்சு கொடுக்கும் பூ மூலிமா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் அந்த செடி எப்படி வளர்க்குறோம் என்ன பண்ணுறோம் சொல்லி கொஞ்சம் பார்த்துக்கலாம்